எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கனா ஆன்லைன் கோச்சிங் இல்லைன்னா இந்த ஆன்லைன் பள்ளிப்படிப்பு வீட்லேருந்தே பள்ளிப்படிப்பு அப்படின் பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு அங்கே வந்து பார்த்திங்கனா அறிவு வளர்க்குறதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா வந்து இப்போது பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போகிறாங்க அப்படினா அங்கே வந்து மற்ற பசங்களோடய ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கனா ஒரு சில விஷயத்தை வந்து ஒரு சில நல்ல விஷயத்தை கற்றுக்க கற்றுக்குவாங்க பட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா இப்போ வீட்லேருந்தே பள்ளிப் படிப்பு ஆகிறது அப்படின்னா அவங்க தனியாக வந்து என்ன தான் என்ன தான் பேரன்ட்ஸெல்லாமே அவங்க வந்து பாத்திங்கனா ஒரு கண்காணித்து அவங்களை படிக்க வச்சாலும் அந்த ஈடுபாடு அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக ஒரு குறைவு இருக்குது ஒரு ஏன்னால் வந்து இப்போ இந்தக் காலத்தில் வந்து மக்களுக்கு மக்கள் ஈடுபாடு இல்லைனா உண்மையாகவே வாழ்க்கை வந்து ஒரு சில கஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இப்போது இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கனா பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் தான் ஒரு இந்த மக்களுடன் சேர்ந்து ஈடுபட்டு வாழக்கூடிய ஒரு குவாலிட்டியை வந்து எங்கே நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பள்ளிக்கூடம் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கனா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப்ளாக்குன்னு நான் நினைக்கிறேன்